நண்டு வறுவல் மிளகு ரசம் மீல்ஸ்ஸு இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு இப்போ எனக்கு வந்து பிரியாணி வந்து எனக்கு ஆ ஆட்ரு பண்ணிடுங்கள் இப்போ அட்ரெஸ் சொல்கிறேன் அந்த அட்ரெஸ்க்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுங்க இப்போ வந்து எனக்கு வந்து மீல்ஸும் நண்டு வறுவலும் மிளகு ரசமும் எனக்கு கொடுத்துருங்க எனக்கு வந்து பக்கெட் பிரியாணி தான் வேணும் ம் இப்போ வந்து என்னுடைய அட்ரெஸ் வந்து என்னுடைய அட்ரெஸ் வந்து பார் ஒன் சவன் சவன் மாரியம்மன் கோயில் ஸ்டீட்டு விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரம் வந்து சாலைமேடு ஆ விழுப்புரம் சாலமேடு ஆமாம் ஆறநூற்றி அஞ்சு ஆறநூற்றி ரெண்டு

ஆ இல்லை நண்டு வறுவல் ம் மிளகு ரசம் மீல்ஸ்ஸு

ஆ